ஆ அண்ணா ஸோ மீன் கடைங்களா ம் எங்களுக்கு வஞ்சரம் மீன் கிடைக்குமா சார் வஞ்சரம் மீன் வஞ்சரம் கொடுவா பாறை இது கொழம்புக்கு தனியாகவும் தலைக்கு என்ன பீஸ் பீஸாக நல்லா நைஸாக போட்டுடுங்க சார் வஞ்சிரம் ஆ ஷீலாவும் கொஞ்சம் போட்டுருங்க ஷீலா மீன் இறா கொஞ்சம் வச்சுருங்க சார் இறா ஆ இறா நண்டு சில்லி ஃபிஷ்ஷு கொஞ்சம் நல்லா இது பண்ணிடுங்க சார் சில்லி ஃபிஷ்ஷு இது ஆமாம் வஞ்சிரம் நல்லா ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோவில் வர போல் நல்லா ஸ்லைசாக போட்டுடுங்க சார் சின்ன சின்னதாக ஆமாம் ஆமாம் ஃப்ரை பண்ணுற போல் போட்டுருங்க குழம்புக்கு இந்த கொடுவா மீன் தலை இந்த ஷீலா அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வைச்சுருங்க சார் கொடுவா இறா ஒரு ரெண்டு கிலோ போட்டுருங்க நண்டு நண்டு போட்டுடுங்க கிழங்கா இருக்குதுங்களா குழம்பு கிழங்கா போட்டுடுங்க வெள்ளை கிழங்கா வெள்ளை கிழங்கா

எவ்வளோ சார் ரேட் ஆகுது எல்லாமே

மேக்சிமம் எல்லாத்துக்குமே முன்னூற்றம்பது ரூபா நானூறுரூவா தான் வச்சாங்க எல்லா ஃபிரஷ்ஷாக இருக்கணும் சார் மீன் எல்லா ப ஆ ஆ இந்த ஐஸ்லெலாம் போட்டு இது பண்ணலயே ஏதும் இப்போ இது எல்லா ரிலேஷனெலாம் வராங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி அதுதான் சப்ளை பண்ண சரிங்க சரிங்க சார் எவ்வளோ ரேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள் சார் நான் அனுப்பிவிட்றேன் சார்

அனுப்பிவிடுங்க சார் நான் அனுப்பிடுறேன் ஜிபே பண்ணிடுறேன் ஆ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் எப்போங்க சார் கிடைக்கும்